நியூ ஜெனரேஷன் அதுக்கு ஓல்டு ஜெனரேஷன் அப்படின்ட்டு ரெண்டு ஸ்டேஜாக நம்ம பார்க்கலாம் ஓல்டு ஜென்ரேஷனில் என்னென்னலாம் இருந்துச்சு என்னென்னலாம் தேவை இருந்துச்சு இந்த ஜென்ரேஷனுக்குள் மக்களுக்குலாம் என்னென்ன தேவை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலேயும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்டிங்கிறதை ஒரு சிம்ப்ளாக பார்க்கலாம் அப்படி தான் யோசிச்சிருக்கேன் பழைய தலைமுறையில் மக்கள்லாம் ரொம்ப என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ சண்டை இருந்தாலும் ஒன்னாக உக்காந்து அதை பேசி ரெண்டு பேரும் முகத்துக்கு முகம் பார்த்து பேசிப்பாங்க அதுபோல இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்குற ஜென்ரேஷன் முகத்து முகம் பேசுகிறாங்களோ இல்லையோ வீட்டில் இருக்குகிற வீட்டில் இருக்குகிறவங்களே அவங்களுக்குள்ள பேசிக்கிறதில்ல எல்லாமே மொபைல் ஃபோனாக மாறிடுச்சு ஃபோனில் பேசிக்கிறாங்கள் ஃபோன்லே போகிறது எதாக இருந்தாலும் டெக்ஸ்ட்டு வீடியோ கால் அப்படியே போயிடுச்சு பேசுகிறதும் கிடையாது அந்த ஒரு பாண்டே இப்போ இல்லை இப்போதைக்கு இப்போ இருக்குகிற மக்களுக்கு அந்த பாண்டு அந்த பழைய காலத்தில் இருந்த பாண்டு இல்லை அது மட்டும் இல்லாமல் போன ஜென்ரேஷனில் ஒரு விளையாட்ட பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் விளையாட போனாங்க அப்படின்னா காலையிலே ஒரு பத்து மணிக்கின்னா ஏழு எட்டு மணிக்கிலாம் கிளம்பி எல்லாம் ரெடியாக குளிச்சு கிளிச்சுட்டு அந்த பேட்டு பாலெல்லாம் தூக்கிக்கிட்டு க்ரௌண்ட் போயிட்டு யார் யாரு விளையாட்றது என்னென்னன்ட்டு பார்த்துட்டு ஒரு பயங்கர ஜாலியாக போகும் அப்போது அந்த அந்த நாள் ஃபுல்லா விளாண்டுக்கிட்டு ச ஜாலியாக விளாண்டுட்ருப்போம் அடிதடி ஒட்டிக்கிட்டு அந்த நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறனா அதுபோல பார்த்துட்டு சந்தோஷமாக விளாண்டுட்டே இருப்போம்

விளாண்டுக்கிட்டு இருக்காங்கள் ஒரு உக்காந்த இடத்துலே விளாட்றது அந்த இது அட்றா சுட்றா போட்றா வெட்றா அப்படின்ட்டு உக்காந்த இடத்துலே விளாட்றாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது வெளி உலகத்தில் போய் விளைண்டால் தான் ஒரு மெண்டல் மூலியமாக மைண்ட் மூலியமாக விளாட்றது மட்டும் தான் இப்போதைக்கி இருக்கு ஃபிஸிக்கலா கை ஆட்டி கால அதுபோலலாம் இப்போ இந்த ஜென்ரேசனில் யாருமே பெருசாக விளாட்றதே இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் இப்போ இருக்குகிற இளைய தலைமுறை இளைய தலைமுறை மாறிக்கிட்டுருக்குது அது போல உணவு பழக்கவழக்கத்தில் என்னத்தாதை இருந்துச்சு முன்னடிலாம் அதாவது ஓல்டு ஜென்ரேஷனில் உணவு பழக்க வழக்கம்னாலே ஒரு மாதிரி நல்லா கம்பு சோளம் கேழ்வரகு திணை அரிசி அந்த அரிசியே எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு அதுவே ஒரு நல்ல முறையில் அந்த அரிசியை பயன்படுத்தி அதை வெளிய வச்சு அதுக்கப்புறம் அந்த அரிசி நமக்கு கை கிடைக்கும் அது போல தான் ஒரு அந்த அரிசியும் நல்லதாகவே இருக்கும் எந்தவொரு கலப்படமும் இல்லாமல் ஒரு பாலிஷ்ட் அரிசி இப்போ வர பாலிஷ்ட் அரிசி போல இல்லாமல் அதெல்லாம் ஒரு நல்ல விதமாக அதுலேருந்து நல்லா நியூட்ரியன்ட்டு எல்லாமே நமக்கு கிடைச்சுது அந்த கம்பு திணை சோளம் இதெல்லாம் க அரைச்சி அது மூலியமாக நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம அவ்வளோ சத்தாக அவ்வளோ நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கள் ஆனால் இப்போ இருக்குகிற ஜென்ரேஷனில் அப்படி இல்லை அப்படி இருக்குறதில்லை எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாற்றி ரொம்ப மோசமான நிலமையில் போயிட்டு இருக்கும் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபோனை தட்டி ஒன்று அதுவும் சமச்சு சாப்பிட்றதுக்கூட இல்லை அஞ்சு நிமஷத்துலே சாப்பிட்டே ஆகணும் அப்படீங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்குகிற ஜென்ரேஷனில் உடனே டக்குனு ஒரு கால் பண்ணு ஒரு மெஜேஸை போடு ஏ ஸொமேட்டோவில் ஆர்ட்ரை போட்றா இதில் ஆர்ட்ரை போட்றா ஸ்வீகியில் ஆர்ட்ரை போட்றா அப்படின்ட்டு ஆர்ட்ரை போட்டு அவன் என்னென்னமோ செஞ்சு கொடுக்குறான் என்னென்னத்தை கொட்டுறான்னு தெர்யல எதை கலக்குறானே தெரியல இதுலாம் அஜனமோட்டோங்குறான் என்னென்னமோ அதை இதுனு கலந்து போட்டு அது சாப்பாடு மாதிரியே இல்லை அந்த அளவோடு மோசமாக இப்போ வந்துட்டிருக்கு இப்போ இருக்குகிற ஜென்ரேஷனில் இருக்குகிற சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் இப்போ இருக்குறதில் அப்படியே அந்த அரிசி சாதம் அதை மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கிட்றோம் அரிசிய வேக வைக்கக்கூட இல்லை அப்படியே எடுத்து வெறும் அரிசியை கொட்டி அதில் என்னென்னத்தயோ தூளகீளன்ட்டு போட்டு மரத்தூள் முதக்கொண்டு போடுவான் போல அதை போலலாம் தூளை தூக்கி போட்டு அதுக்கு மேலே ச்சாஸு பெப்பருன்ட்டு என்னென்னத்தையோ எடுத்து கொட்டி கேட்டால் ஃப்ரைட் ரைஸாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு எங்கே போயிட்டு இருக்குது நாடுனே தெரியல அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறான் ரொம்ப மோசமான நிலமையில் சாப்பாடு இருக்குது ஆனால் எல்லாமே பழைய ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் மோசமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாலும் டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதான் ஒரு பக்கம் கெடுதல் ஃபோனில் எல்லாமே பண்ணுறான் எல்லாமே வருது கெடுதல் அப்படின்னு பார்த்தாலும் டெக்னாலஜி வைஸ் ஃபோன்லே டெக்னாலஜி வைஸ் ரொம்ப நல்லாவே மேம்பட்டுதான் இருக்குது இந்த ஜென்ரேஷனில் இருக்குகிறது இங்கே பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம முன்னாடி ஒரு ஓல்டு ஜென்ரேஷனில் மாட்டு வண்டி இந்த ரயில் ரயில் போக்குவரத்து அதுபோல கொஞ்ச கொஞ்சம் ஒரு மாடர்னாவே வரும் ஓரளவுக்கு அப்போலாம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கே நான் அவ்வளோதூரம் போயிட்டு வர்கிறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் டக்குனு பஸ்ஸு ஃப்ளைட்டு இங்கே இருந்து வெளிநாட்டுக்கே ஒரு அரை அஞ்சு மணி நேரத்தில் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி அதே நாள் அதே நாள்லேதிருப்பி வர்றா மாதிரிலாம் இப்போ வந்துருச்சு அந்தளவுக்கு இப்போ இருக்குகிற ஜென்ரேஷனில் மாறிக்கிட்ருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் ஆ அதான் ஃபோன்லே நெட்டு கையை தட்டினா நெட்டு நெட்டு ஆன் பண்ணால் என்ன நீ என்ன நீ தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியலயா அதைப் பற்றி அதை வெ அதை கூகுளில் போடு எல்லாமே தெரிஞ்சுரும் இந்த நேரத்தில் ஒரு உள்ளங்கையில் உலகங்கிற மாதிரி ஒன்று அழுத்துனால் போதும் டக்குனு எல்லாமே தெரியுது எல்லாத்தையும் கத்துக்கலாம் யூடியூபில் ஏதாவது க்ளாஸ் போலாமா நீ போய் நேரடியாக ஒருத்தவங்கட்ட உக்காந்து க்ளாஸ் படிக்கிறதோடு நீ இப்போ இங்கே இங்கே உக்காந்து ஃபோன்லே எல்லா க்ளாஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுபோல பல விஷயம் இளைய தலைமுறையை வழிவகுத்துப் போகுது ஆனாலும் நம்ம பழைய தலைமுறையை கொஞ்ச கொஞ்சமாக மறந்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அன்பு அந்த பாசம் அம்மா பாசம் அது இன்னும் மாறலன்னு தான் என்னோடய கருத்து எதுக்கெடுத்தாலும் அம்மா அம்மா அப்பாயும் அம்மான் தான் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போயும் அம்மான் தான் சொல்லி கஷ்டப்பட்டிருக்கோம் அவங்க கூட தான் நம்மளோடய பாண்டு அப்பாக்கூட நம்மளோடய பாண்டு அப்படி தான் இருக்குதுன்னு நினக்கிறேன் அது மாறாது பழக்கத்துக்கு வாங்க எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டு பழகி சந்தோஷமாக இருக்கும் இந்த இளைஞர்கள் இளைய சமுதாயத்திற்கும் பழைய சமுதாயத்திற்கும் அந்த தலைமுறைக்கு ஒரு பாண்டாக இருக்குறது ஒரு ஒரு பாண்ட் ரெண்டுத்துக்கு தேவைப்பட்ற பாண்ட் என்னென்னா அன்பு மட்டும் தான் இந்த அன்பை நம்ப எல்லாருக்கிட்டயும் பகிர்ந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இளைய தலைமுறைகள் நன்றி